ஆனா இது ஒரு கசப்பான உண்மை தான் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தனியார் வங்கிகள் கொடுக்கக்கூடிய அந்த சேவைகள் அதாவது நேரடியாக அந்த கிளையை போய் பார்க்கறோனா உதாரணத்துக்கு இப்போ அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கூடிய ஒரு கிளையை போய் பார்க்கறோனா அந்த கிளையில் ஒரு தனியார் வங்கினு வச்சுகிட்டோம்னா ஒரு வாதத்துக்கு அந்த தனியார் வங்கி நம்பளை வரவேற்கக்கூடிய நம்பளை வந்து உபசரிக்க கூடிய நமக்கு வந்து உதவி செய் செஞ்சுக்கொடுக்க கூடிய அந்த செயலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த தேசிய வங்கிகள் அரசாங்க வங்கிகள் எல்லாமே அதில் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அது தான் உண்மை நம்ப அந்த ஒப்பீடை வச்சு பார்க்கறப்ப தனியார் வங்கிகள் தான் ஒரு படி மேலே இருக்குது ஆனால் பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரைக்கும் தேசிய வங்கியும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் தான் நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானது ஆனால் தனியார் வங்கிகளுடைய சேவைகள் தான் அதிகமாகவே இருக்குது நல்லாவும் இருக்குது இந்த தனியார் வங்கியோடய ஊழியர்கள் நம்பகிட்ட வந்து அவ்வளோ கணுசரணையா பேசிக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து தனியார் வங்கியை வந்து வளர்த்து எடுக்கிற ஆட்களாக இருக்கோம் ஆனால் தேசிய வங்கி வந்து நம்பளை வளர்த்து எடுக்கிற ஆளாக இருக்குது நம்ப பிடி வந்து அவங்க கையில் இல்லை ஆனால் தனியார் வங்கியில் அவங்க பிடி எம்ப கையில் இருக்குது அதனால தான் இங்கே சேவையில் வந்து இவ்வளோ மாற்றம் இருக்கிறதா எனக்கு தெரியவருது தனியார் வங்கியில் வந்து ஒரு கடவுசீட்டு எடுக்கிறதுனாலும் சரி இப்போ ஒரு சீட்டை எடுத்து அதில் வந்து பணஓலை காசோலை அதை எடுத்து நம்ப வந்து கொடுத்து அங்கே இருக்க கூடிய அலுவலர்கிட்ட கொடுத்து அதை நம்ம பணமாக மாற்றுர நமக்கு ஆகக்கூடிய அந்த நேரம்கிறது வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஆகுற நேரத்தை விட பாதிலியும் பாதியாக தான் இருக்குது இல்லை தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வயசான என்னைய மாதிரி ஆட்கள் அங்கே போய் நின்னால் கூட சரியான மரியாதையும் சரியான ஒரு உதவியும் செஞ்சுக்கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அது எந்த வங்கியிருந்தாலும் சரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கினால் அது தனியாக துண்டாகவே தெரியிது சேவை எதுமே சரியாக இருக்காதுனுங்கிற பேச்சு அந்த ஒரு மனபக்குவத்துக்கே மக்கள் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதுதான் இன்றைய தேதிக்கு அதோடய நிலமையாவும் இருக்குது என்ன பண்றது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த வங்கியுடைய நிர்வாகம் இது அரசாங்கம் தலையிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காணணும் ஆனால் எப்போ அதை காணப்போகிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு சூழலுக்கு நம்ம சக்தியில் இருப்போமா என்னங்கிறது ஒரு பெரிய கேள்வி குறியாக தான் இருக்குது